இந்த தமிழ்நாட்டுக்கு சுற்றுலா பயணிகள் வரும்போது ரொம்ப பார்க்க ஆசைப்பட்றது அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு சொல்லலாம் ஜல்லிக்கட்டு அப்புறம் திருவிழா இப்போ நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்திலலாம் கார்த்திகை தீபம் அந்த திருவிழா அந்தமாரி பார்க்க ரொம்ப ஆசைப்படுவாங்க அதுமட்டும் இல்லாமல் தெருக்கூத்து தெருக்கூத்து வந்து இப்போ ரொம்ப அழிஞ்சுன்னு வர்ற கலையில் ஒன்று சொல்வோம் தமில்நாட்டில் அது வந்து ஒரு குறிப்பிட்ட கிராமப்புறங்களில் மட்டும் தான் அந்த திருவிழா டைம்லலாம் இந்த தெருக்கூத்துலாம் நடத்துவாங்க அந்த தெருக்கூத்து வந்து சில பேருக்கு வந்து அது பார்க்கறது அதாவது ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வந்து படிப்பாங்க இல்லையா வெளிநாட்டுலேந்தும் சில பேர் வந்து பார்ப்பாங்க அதை அழிஞ்சுன்னு வர்ற கலையில் ஒன்று தான் அந்த தெருக்கூத்து அதையும் பார்க்க வந்த சுற்றுலாத்தல பயணிங்கள்லாம் வந்து பார்ப்பாங்க இந்த பக்கம் எப்படி இருக்குது இந்த பக்கம் திருவிழா எப்படி இருக்குது தெருக்கூத்து எப்படி இருக்குது அதேமாரி பார்த்தீங்கன்னா தைப்பூசம்னு ஒன்று நடக்கும் தைப்பூசம் வந்து முருகர் இதுக்காக நம்ம கொண்டாடுவோம் இந்த வேல் குத்திக்கின்னு அப்புறம் அந்த வண்டிலலாம் கொக்கி போட்டு இழுத்துன்னு போவாங்க அதெல்லாம் அவங்க சுற்றுலா பயணிகள் வந்து அப்டியே ஒரு மாரி இதுவாக பார்ப்பாங்க ஆ பிரமித்து பார்ப்பாங்க எப்பிட்ரா இது அப்படின்னு பார்ப்பாங்க அதெல்லாம் ரொம்ப கவனம் ஈர்க்கும் சுற்றுலா பயணிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதே முக்கியமான அது ஒன்று பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்குக்காக வர்றது அதோடு இவங்க எப்படி திருவிழாலாம் கொண்டாடுறாங்க தமில்நாடுனாலே முக்கால்வாசி எல்லா மதமும் இருக்கும் இல்லையா அந்த திருவிழா தான் எப்படி கலை வண்ண கோலமாக இங்கே நடக்குது அதெல்லாம் அவங்க அப்படி பார்ப்பாங்க அது பார்த்துட்டு மீண்டும் மீண்டும் அவங்க வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அவங்களுக்கு இப்போ பார்ப்பாங்க மறுபடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த திருவையாறு ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடக்கும் திருவிழா ஒன்று நடக்கும் அதே மாரி தென்பண்ணை ஆறுன்னு இந்த பக்கம் ஒரு கோவில் அது தைப்பூசம் அதெல்லாம் சொன்னேன் இல்லையா அது மாரி நடக்கும்ங்க இது மாரிதான் நம்ம இந்த பக்கம் நடக்கும் திருவிழாலாம்